ஆமாம் சார் சொல்லுங்கள் இல்லை சார் நாங்கள் மிஷின் ஃபால்ட்டாக இருக்கும் நாங்கள் நல்லா தான் பண்ணிருந்தோம் சார் ஆ ஆ எதனா பார்க்காது இருந்துருப்போம் சார் கரெக்டாக தான் சார் பண்ணோம் கரெக்டாக தான் சார் பண்ணிருந்தோம் பார்க்காது இருந்துருப்போம் கரெக்டாக தான் சார் பண்ணிருப்போம் எதாவது மிஷின் ஃபால்ட்டாக இருக்கும் அதனால் நிறைய கார்லாம் வந்துட்டு சார் அதனால் கொஞ்சம் அர்ஜென்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம் அதை பார்க்காது இருந்துருப்போம்

ஆ ஆ அது கரெக்டாக தான் சார் பண்ணிருந்தோம் பார்க்காது உட்டுருப்போம் கொஞ்சம் அர்ஜென்ட் நிறையா கார் வந்துட்டுது நிறைய பேர் ஆ ஆ நிறைய பேர் வந்துட்டாங்க அப்புறம் கொஞ்சம் இப்போ அர்ஜென்ட்டாக பண்ணித் தாங்கன்றாங்க அதனால் கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டோம் பார்க்காது இருந்துருப்போம் அதனால்லாம் இல்லை சார் கரெக்டாக தான் சார் பண்ணிருப்போம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா தான் சார் இருந்துருக்கும் நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா செக் பண்ணிட்டு இல்லைன்னா திரும்பி எடுத்துன்னு வாங்க

ஆ ஆ ஆ ஆ திரும்ப சார் நீங்கள் வேணா எடுத்துன்னு வாங்க நாங்கள் திரும்பி சூப்பராக பண்ணி தந்துடுறோம்

வேறு எதாவது பா ஆ வேறு எதாவது ஃபால்டை இருக்குங்களா

சரி நீங்கள் வேணா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வாங்க நாங்கள் திரும்பி க்ளீனாக பண்ணித் தந்துடுறோம் வேறு எதாவது ஃபால்ட் இருந்தால் திரும்பி கால் பண்ணுங்கள் சார்

ஆ திரும்பி எடுத்துன்னு வாங்க நாங்கள் எல்லாத்தையும் பண்ணித் தந்துடுறோம் ஆ ஓகே ஆ ஓகே சார் நன்றி சார் கால்